இந்தியாவோட அலுவல் மொழியான இந்தியோட தமிழ் மொழி எப்படி ஒப்பிடப்படுகிறதுன்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படினா தமிழ் எழுத்துக்களிலிருந்து தான் இந்தி அப்படிங்கிற ஒரு எழுத்தோட வடிவமே வந்துருக்கு இன்னிக்கு நம்ம பேசுகிற இந்தி மொழி வந்து தமிழ்ர்களைப் பொறுத்தவரைக்கும் அது எளிமையாக கற்றுக்கக்கூடியதா இருக்கு தமிழ் அப்படிங்கிறது நிறைய வார்த்தைகளோ மற்ற மொழிகளுக்குக் கொடுத்துகிட்டு அது தழைத்தோங்கிட்டு இருக்கு அதனால இந்தியோட தமிழ்மொழியை ஒப்பிடப் படுவது அப்படிங்கிறது வந்து எளிமையானது ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தமிழ வேறு எந்தவொரு மொழியோடையும் ஒப்பிடவே முடியாது அதற்கு கீழே ரொம்ப காலகட்டத்திற்குப் பிறகு பிறந்ததுதான் மற்ற மொழிகள் எல்லாமே அதனால் தமிழ் மொழியை நான் வேறு எதுக்கூடையும் ஒப்பிடவே விரும்பலை எழுத்து வடிவம் மற்ற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தம்னா தமிழர்களால் மித்த எந்த மொழியுமே எளிமையாக கற்றுக்க முடியும் ஏன்னா எல்லா மொழிகளுக்கான வார்த்தைகளையும் கொடுத்தது தமிழ்தான்